மேடம் வணக்கம் மேடம் மேடம் ஏன்பேர் ஜீவாபாரதி மேடம் நான் ஆந்திராவில இருந்து பேசுகிறேன் மேடம் ஆமாம்ங்க மேடம் மேடம் எஸ்எம் டிரேடர்ஸ்ன்னு கம்பெனியில இருந்து பேசுகிறோம் மேடம் மார்க்கெட்டிங் மேனேஜர் பேசுகிறோம் எஸ்எம் டிரேடர்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் பேசுகிறேன் மேடம் மேடம் உங்க நம்பரு தமிழ்நாட்டில் இருந்து என் பிரண்டு கொடுத்தார் மேடம் நீங்கள் மஞ்சள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது ஏக்கர் மஞ்சள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் மேடம் அதான் உங்கள் நம்பர் அவர்கிட்ட வாங்கிகிட்டு உங்கள்கிட்ட கால் பண்ணேன் மேடம் இல்லை மேம் எனக்கு மஞ்சள் மேடம் எனக்கு இந்த கிருஷ்ணா வெரைட்டீஸ் மஞ்சளைத் தவிர மீதி எல்லா மஞ்சளும் வேணும் மேடம் எனக்கு கிருஷ்ணா வெரைட்டீஸ் மஞ்சளைத்தவிர மீதி எல்லா மஞ்சளும் வேணும் மேடம் எனக்கு ஆ ஹோல்சேல் டீலர் மேடம் இந்த ஆந்திரால எனக்கு டோட்டலாக இந்த எல்லாமே இது பண்ணிப்போம் மேம் எனக்கு எல்லா மஞ்சளும் வேணும் மேடம் எனக்கு மேடம் டீலர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் போட்டுக்கலாம் மேடம் பான்டு போட்டுக்கலாம் மேடம் த்ரீ இயர்ஸ் போட்டுக்கலாம் இல்லை ஃபைவ் இயர்ஸ் போட்டுக்கலாம் மேடம் அந்த என்னென்ன வெரைட்டி இருக்குன்டு நான் பார்த்துட்டு சாம்பிள் வந்து நேரில்கூட வந்து பார்த்திர்றேன் மேடம் சேம்பிள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறோம் பேசிக்கலாம் மேடம் பட் நான் பேமெண்ட் வந்த மன்த்லி ஒன்ஸ்தான் பண்ண முடியும் மேடம் நீங்கள் ரெ வீக்லி வீக்லி நீங்கள் மெட்ரீயல் அனுப்பிச்சியிருங்க மேடம் நாங்கள் மன்த்லி ஒன்ஸ்ல இல்லை ஃபிப்டின் டேஸ் ஒன்ஸ்சு பேமெண்ட் பண்ணமுடியும் இல்லை எடுத்துக்கிறோம் மேடம் நானே அதுலாம் பேக் பண்ணிக்கிறேன் மேடம் இல்லை டோட்லாக நீங்கள் ஹோல்சேலாக கொடுத்துருங்க மேம் ரா மெட்டிரீயலாக கொடுத்துருங்க மற்ற புராடக்ட்ஸ் நாம் பேக்கிங் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் மேடம் நீங்கள் மெட்டீரியல் மட்டும் கொடுத்தாப் போதும் மேடம் ஃபுல்லாக அப்படியே பல்காக கொடுத்துர்றீங்க நீங்கள் டன் கணக்கில் கொடுத்துருங்க நான் மீதிலாம் நான் பிராஸஸ் பண்ணி நானே பேக் பண்ணிக்கிறேன் மேம் எல்லாமே ஏன் பிரண்டு ஒருத்தர் இருக்கார் மேடம் அங்கே தமிழ்நாட்டில் அவர்தான் நம்பர் கொடுத்தாங்க மேடம் உங்கள் நம்பர் ஆமாம்ங்க மேடம் மேடம் நான் நெக்ஸ்ட் வீக் தமிழ்நாடு வர்றேன் மேடம் வந்துட்டு நேரில் வந்துட்டு கால் பண்ணுறேன் மேடம் வந்துட்டு அதுக்கப்றோம் ஃபுல்லாக மெட்டிரீயல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்றோம் நேரில் பேசிக்கிட்டு அதுக்கப்புறோம் அக்ரீமென்ட் போட்டுக்கலாம் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்